ஹலோ ஏங்க அன்னை ஹோட்டலுங்களா இது மாதிரி ஒரு ஆர்ட்ரு பண்ணியிருந்தேங்க பிரியாணி வேணும்னு ஆர்ட்ரு பண்ணியிருந்தேங்க கொஞ்சம் லேட்டாக ஆக்கினாங்க முதலுக்கு ஒருத்தர் பேசுனாங்க மறுபடி ஃபோனே பண்ணலங்க மறுபடி இப்போது ஃபோன் பண்ணி கேட்குறங்க எவ்வளோ நேரத்தில் பார்சல் பண்ணி கொடுப்பீங்க நாங்களும் ரெண்டு மட்டும் ஃபோன் பண்ணிட்டாங்க இன்னும் எதுவுமே சொல்லல எங்களுக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தேவைப்படுதுங்க கொஞ்ச மலார்னு அனுப்பிச்சுடுங்க மலார்னு அனுப்பிச்சுடுங்க ஃபோன் பண்ணால் ஒவ்வொருத்தர் வெவ்வேறு எடுக்கிறாங்க இதாக வந்துடும் அதாது வந்துடும் கோர் பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள வந்துடுன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னும் வரல்லிங்க அதனால்தாங்க மறுபடியும் ஃபோன் பண்ணி உங்களை கேட்குறங்க கேட்குறங்க கொஞ்ச மலார்னு அனுப்பிச்சுடுங்க